உணவு தயார் சாப்பிட்றப்போயோ இல்லை சாப்பாடு செய்கிறப்பயோ ஃபாலோ பண்ணுறது வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டா வந்து உடம்புக்கு நல்லது மற்றபடி கடையில் செய்யுற சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி அப்புறம் வந்து காய்கறிகள்லாம் நிறையா சாப்பிடணும் அப்புறம் இந்த எண்ணெய் பொருள் அதிகமாக சாப்பிடக் கூடாது அப்படினு ஒன்று இருக்குது அது மாதிரி கீழே தான் உக்கார்ந்து சாப்பிடணும் இந்த மாதிரி வெஜிடபுள்ஸ் அந்த மாதிரி காய்கறிகள் அந்த மாதிரிலாம் நிறையா வந்து சாப்பிட்றது

ஃபுட்டு ஃபாஸ்டு ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது அந்த மாதிரி உள்ளதெலாம் வந்து பண்ணுற நம்பிக்கைகள் இருக்குது இதைத் தாண்டி வந்து